இந்த கோவைட் தொற்று பார்த்திங்கன்னாக்க அது வந்ததுக்கப்புறம் வந்து யாரும் வீட்டை விட்டு வெளியே போகிறதுக்கில்லாம எங்கேயும் ஒரு வேலை வெட்டிக்கு போகிறதுக்கில்லாம ஒரு சுற்றுலாவுக்கு போகிறதுக்கில்லாம பசங்கள் ஸ்கூலுக்கே போகிறதுக்கில்லாம அது வந்து படிப்பையும் பாதித்தது ஒரு சுற்றுலாவுக்கு அப்படின்னா வந்து யாரும் வரக்கூடாது பத்துப்பேர் சேர்ந்து நிற்கக்கூடாது பஸ்ஸில் பயணிக்கக்கூடாது எல்லாம் வந்து முகக்கவசம் அணிந்து தான் வரணும் அப்படிங்குற ஒரு சட்டங்கள்லாம் போட்டிருந்தாங்க அந்தமாதிரி இதெல்லாம் வந்து ஃபாலோவ் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா நமக்கே ஒரு பயமாக இருந்தது ஒரு பக்கம் போய்ட்டு நமக்கும் வந்து கோவைட் வந்துடுமா அப்படிங்கிற ஒரு பயத்திலயே வந்து நிறையப்பேர் எங்கேயும் போகாமயே வீட்டிலே இருந்துட்டாங்க அந்தமாதிரி ஒரு சூழ்நிலையெலாம் வந்து அந்த கோவிட் வந்தப்போ இருந்துச்சு அரசாங்கமும் சொல்லிச்சு ஒரு கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படே இது பண்ணாலும் ஒரு இருபது பேர் முப்பது பேர் அந்தமாதிரி தான் போகணும் அதிகமாக வந்து கும்பல் சேரக்கூடாது அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் வந்து சட்டங்கள்லாம் போட்டாங்கள் அந்த இதையும் ஃபாலோவ் பண்ணுற மாதிரி வந்து இதானதனால எந்த ஒரு குழந்தைங்களும் கூட்டிட்டு சுற்றுலா போகிறதுக்கோ ஒரு கோவில் போகிறதுக்கோ எதுக்குமே வந்து நிறையாப்பேரு பயப்பட்டுட்டு போகவே இல்லை எல்லா வீட்டிலையே இருந்துக்கிட்டாங்க அதனால் கோவிட் இப்போ அந்த இது வந்து மக்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பு தான்